எங்கள் பகுதியில் நாங்கள் மொ அதிகமாக என்ன விளாடுவோம் அப்படின்னா கபடி கண்ணாம்மூச்சி கொக்கோ நொண்டி செவன் ஷாட் கேரம் போர்ட் இதல்லாம் விளாடுவோம் அதில் வந்து கண்ணாம்மூச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒருத்தர் கண் பொ கண் பொத்திக்குவார் மற்ற எல்லாரும் நாங்கள் போய் ஒளிஞ்சிக்குவோம் அவங்க வந்து எங்களை தேடி கண்டுப்பிடிக்கணும் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பகுதியில் ஒளிஞ்சிருக்கனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது நைட் விளாண்டா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னால் இருட்டாக இருக்கனால் கண்டுப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால் கஷ்டமா இருக்கும் அதனால் ஜாலியாக இருக்கும் கண்டுப்பிடிக்கிறதுக்கு லேட்டாகும் நாங்களும் ஜாலியாக விளாடுவோம் அப்புறம் வந்து கேரம் போர்ட் வந்து நைட் விளாடுவோம் நைட் நாலு பேர் உட்காந்து விளாண்டோம்னா அதில் மேட்ச் வச்சு பெட் கட்டிலாம் விளாடுவோம் அதுவும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கொக்கோ விளாடுவோம் கொக்கோ வந்து இருக்கறவங்களை வச்சு அட்ஜஸ் பண்ணி விளாடுவோம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நொண்டியும் விளாடுவோம் டீம் டீம்மாக பிரிஞ்சிக்கிட்டு பேர் வச்சு ஒவ்வொரு பேராக ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பேர் வச்சு இன்னொரு பேரை வந்து அடுத்த டீம் வந்து கூப்புடுறப்ப நாங்கள் போய் ப அவங்களை பிடிக்கணும் அந்த மாதிரி விளாடுவோம் ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் அதேமாரி ஸ்கூலில் வந்து நாங்கள் கொக்கோ விளாடுவோம் கொக்கோ வந்து எங்கள் ஊர்லேருந்து வேறே ஊருக்கு மேட்ச்சுக்கு கூட்டிட்டுப் போறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படினுட்டு போவோம் இதுவரை எங்கள் ஸ்கூல் ஜெயிச்சதுல்லை நாங்கள் போய் ஃபஸ்ட்டாக ஜெயித்தப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மிஸ்ஸும் எங்களுக்கு வந்து ச ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடுத்து நாங்கள் மாவட்ட அளவுக்குப் போனோம் அப்போ வந்து ஜெயிக்க முடியலை இருந்தாலும் நாங்கள் அதில் கலந்துக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப பெரு பெருமையாக இருந்துச்சு